இப்போ வந்து நம்ம டவுன் ஏரியாவுக்கு போனால் ரொம்ப ட்ராபிக் அதிகமாக இருக்குது ஒரு காரு போகிறதோ பஸ் போகிறதோ பைக் போகிறதோ ரொம்ப இடஞ்சலா இருக்குது எங்கே போனாலும் சிக்னல் போடுறாங்க பின்னால் வர காரு நான் சிக்னல் நிக்கிறது கூட தெரியாது நம்ம காரு மேல் வந்து மோதி நிற்குது அதனால் நம்ம ஜாக்கிரதையாக போகணும் அதில் சில தீமைகளும் இருக்குது அதான் நான் போய் நிற்கும்போது பின்னால் வரவன் இடித்திட்டு போய்டுறான் நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது அப்படிதான் ஓரமாக போய்ட்டு இருப்போம் ஆனால் அவன் வந்து ஓரமாக போய் தள்ளி போட்டு போய்டுவான் கேட்டால் நீங்கள் ஓரமாக போயான்னு நம்மள திட்டுறான் அவன் நாம் கரெக்டாக போகும்போது இடது கை பக்கம் போய் வலது கை பக்கம் தான் வருவோம் ஆனால் வரது ராங் சைடு வர்றான் வந்தாலும் நம்ம மேல்தான் பழியை போடுறான் அதனால் நாம் எந்த நெரிசல் இருக்கக்கூடாது டவுன் ஏரியாவில் ரொம்ப ட்ராபிக் அதிகமாத்தான் இருக்குது பைக் சைக்கிளு எல்லாம் இப்போ ஒரு கார் போய் நிற்குதுன்னா பைக்காரன் வரான் அவன் டூ வீலரில் வரான் அவன் காரு நின்னுகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் உடனே அதில் போய்டுறான் அப்போ நம்மளுக்கு கஷ்டமாக தோணுதில்ல ஏன்னா குறுக்கே இவ்வளோ சனம் அடைஞ்சாப்புல இருக்கும் போது இடையில வந்து குறுக்கே புகுந்து போகிறான் அப்படி சொல்லி நாம்ம அந்த காருகாரனை திட்றோம் அதுனால்தான் டவுனில் எல்லாம் கொஞ்சம் நெரிசல் வீடுகளும் அப்படித்தான் கிராமத்து பக்கம்யெல்லாம் வந்து வீடுங்க வந்து தூரம் தூரமாக இருக்குது ஆனால் டவுன்லலாம் அப்படி இல்லை ஒன்று ஒன்று ஒண்ணுன்னு பை பை அப்படி அப்படியே கூட சேர்த்து அட்டாச் பண்ண மாதிரியே இருக்குது வீடுங்கள்லாம் அதனால் கிராமத்து பக்கத்தை விட டவுன் ஏரியா தான் ரொம்ப நெருக்கம் ஜாஸ்தி